தோட்டத்தில் வளர்கிற பூக்கள் வந்து சந்தைப்படுத்துகிற நோக்கோட மட்டுந்தான் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து பூச்செடிகளையும் பழங்களையும் வந்து வைப்போம் அந்த பூக்கள் வந்து கெடைக்கிற பருவக்காலங்கள்ல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பி வைப்போம் அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கா பணம் வந்து நம்ம பொருளாதாரத்திற்கு நம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்றதுக்கு வந்து உதவியாயிருக்கும் பழங்கள்னு வர்றப்போ நம்ம தேவைக்கு வச்சிகிட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத சந்தைப்படுத்துகிற நோக்கில் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு கொண்டுபோயி அதை விற்று நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்குவோம்